இப்போது மதிப்பீடு வந்து கவர்மண்ட்ல மதிப்பீடு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியல ஆனால் சேமித்து வச்சிருக்கிறோம் பெரும்பாலும் பார்த்திங்கனா அதனுடைய மதிப்பீடு வந்து கொறைஞ்ச பட்சம் ஒரு ஒரு ஒரு ரூபாயிக்கி எத்தனை ரூபாயோ அது மதிப்பீடு வருது அது ஒரு தடவை நான் கேட்டேன் அதனால் தான் நானும் சேமித்து வச்சுருக்கேன் ஆரம்பத்துலேருந்து எங்கிட்டேருக்கு அதை வந்து சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் வெளியே யாருகிட்டேயும் விட்ல யாருகிட்டேயும் சொல்லல அது காசு காயினு வந்து அப்படியே வச்சிருக்கிறேன் அதை வந்து ரொம்ப காலமா அதை வச்சிருக்கிறேன் நான் இப்போ நம்மளுக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் சின்ன வயிசுலேருந்து ஓட்டை காசெல்லாம் பாத்திருக்குறேன் ஆனால் ஓட்டை காசெல்லாம் எடுத்து வைக்கலை அது நமக்கு தெரியல அப்போது இப்போ வந்து அதுக்கு அப்பறம் தான் இந்த ஓரணா ரெண்டணா மூணணா இதெல்லாம் வந்து நம்மகிட்டே அப்படியே சேமித்து வச்சிருக்கிறேன் அது இப்போ அது ஒரு ரூவா காசு ரெண்டு ரூபா காசு அஞ்சு ரூபா தாளு அஞ்சி ரூபா காசு காயினு எல்லாம் சேமித்து வச்சிருக்கிறேன் எதுக்குனா நான் போனவொடனே ஒரு ஒரு சூழ்நெலை ஒரு திடீர்னு நமக்கு ஒரு அவசரம் பணம் பற்றாக்கொறை ஒரு இருந்துச்சினா பண்ணலாம் ஆனால் அது வந்து இந்த ஒரணா ரெண்டணா செலவு பண்ண முடியாது அது வந்து நம்மளுக்கு வந்து அது அப்படி இருப்பில் இப்படி இருக்கவேண்டியது தான் வருங்காலத்தில் நாம பேத்து பேதரு நாம் போய்ட்டாக்கூட அவங்க வந்து பார்ப்பாங்க ஓ நம்ம தாத்தா இதெல்லாம் வச்சுருந்தாரா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல அதனால நான் ஒரு கோவிலுக்கு போகும் போது பார்த்திங்கனா அப்போ வந்து ஐம்பது காசு செல்லுச்சி அதே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐம்பது காசு செல்லல மைசூருக்கு போகும் போது ஐம்பது பைசா வாங்குனாங்க அதே தமிழ்நாட்டில் ஐம்பது பைசா செல்லாதுன்னுட்டாங்க அதே ஐம்பது பைசா கொண்டு போய் மைசூரில் செலவு பண்ணால் அந்த ஐம்பது பைசா இங்கே செல்லல அதுமாதிரி ஒவ்வொரு காலகட்டம் மாற மாற நம்மளுக்கு வந்து எல்லாம் பொருளும் மாறிக்கிட்டு வரும் ஆனால் இது வந்து மாறாதுல்ல நம்மகிட்டே இருக்கிற பொருள் அப்படியே தானே இருக்கு வருங்காலத்தில் நம்ம பேத்து பேதுருகெல்லாம் நாம காட்டுவோமுல்ல சொல்வோம்ல இதல்லாம் நம்மகிட்டே இருக்கு அப்படிங்கிறது நான் போய்ட்டாக்கூட நம்ம பசங்க அது நம்ம பேரமோடு இவங்களுக்கெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கிலாம் பாத்துக்கலாம் நம்ம தாத்தா இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு அதனால் இதெல்லாம் வெச்சிருக்கிறோம்